ஆ வாப்பா டிசி வேணுமா ஏன் நீ நல்லா படிக்கிற பையன் தானே என்ன திடீரெனு டிசி

எல்லாம் ஓகே தான்பா இன்னும் ஒன் மந்தில் வந்து உனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வர போது ஃபைனல் இயர் இப்போ போய் டிசி கேட்கறியேப்பா இல்லைனா இல்லைனா ரிலேஷன் வீடு இல்லைனா நம்ம ஹாஸ்டல் இருக்குதுப்பா ஒரு இந்த எக்ஸாம் மட்டும் முடிச்சிட்டு கூட நீ போயிடல்லாம்ல

எல்லாம் ஓகே தான் நீ ரொம்ப நல்லா படிக்கிற பையன் இது வேற ஃபைனல் இயரு உன் கோர்ஸ் வீணாக போயிடுமோனு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது இது எந்த அளவுக்கு சரியாக வரும் தெரில நான் வேணுணா உனக்காக ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடிந்த அளவுக்கு உன்னோடய கோர்ஸ் வந்து விட்டுறாத ஏன்னா நீ நல்லா படிக்கிற பையன் இது ஃப இது ஃபைனல் இயரு கண்டிப்பாக முடிச்சிடு நீ ஃபஸ்ட்டு போய் ஆஃபீஸ் ரூமில் போய் ஸ்ரீதர் சார் இருப்பார் அவருக்கிட்ட ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிகிட்டு வா அந்த ஃபார்மில் நான் சைன் பண்ணி கொடுக்கறேன் சரியா ஆனால் கோர்ஸ் விட்டுறாத ம் ஓகே நீ போயிட்டு வா நீ போய் ஆஃபிஸ் ரூமில் போய் ஃபார்ம் வாங்கிட்டு வா போ ம் ஓகே